இது வித்யா விகாஸ் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டில் இருந்து பேசுறீங்களா என்னோட சைல்ட நாங்கள் லெவன்த் ஸ்டாண்டர்டு க அந்த ஸ்கூல்ல தான் சேர்க்கலான்னு இருக்கோம் ஏன்னா சரௌன்டிங்கள பா பார்க்கும்போது அந்த ஸ்கூல் கொஞ்சம் பெஸ்ட்ன்னு சொன்னாங்க அதனால லெவன்த்க்கு நியூ கோர்ஸஸ் எதாவது இருக்கா ஃபர்ஸ்ட் என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு சொல்லுங்கள் மேம் பிரிவியஸ்ஸில் ட்ரீனிட்டி மெட்ரிக் படிச்சாங்க அங்கேருந்து வேறு வேறு ஸ்கூலுக்குப் போகும்போது கொஞ்சம் சேன்ஜஸ் இருக்கும்ல கொஞ்சம் தெரிஞ்க் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க வரும்ல அதனால்

ஓகேங்க அப்புறோம் ஸ்கூல் பீஸ் ஸ்டக்சர்ஸ் சொல்ல முடியுமா

ஓகே ஓகே பஸ் பெசிலிட்டீஸ் ஓகே

ஓகே மேம் உங்கள் ஸ்கூல் ஸ்கூல் அட்மாஸ்பியர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் பற்றி சொல்ல முடியுமா ஓகே ஓகே மேடம் அதை கேட்குறக்குதான் கால் பண்ணிருக்கோம் ஓகே ஓகேங்க அப்புறோம் ஹாஸ்டல் பெசிலிட்டீஸ் இருக்கா ஓகேங்க அப்புறோம் ஈச் சப்ஜெக்ட்ஸ்க்குமே இன்டீவியூசுவல் ஸ்டாப்ஸ் இருக்கும் இருக்கா மேம் அங்கே ஓகே அப்புறோம் நார்மலாக ப்ரீகொயன்டாக இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சர்ஸ் யூஸ் பண்ணுவாங்களா கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இல்லை தமிழ் வித் இங்கிலீஷ் யூஸ் பண்ணுவாங்களா

ஆமாம் ஓகேங்க ஓகே ஓகே நான் ஒரு நாள் வந்து விசிட் பண்ணுறன் ஓகே வெல்கம்